ஹலோ ஓஎல்எ ஆட்டோங்களா சரிங்க நான் இங்கே எம்ஜி ரோட்டில பாலக்கோடு எம்ஜி ரோட்டிலருந்து பேசுறங்க ம் உங்களோட இது நல்லாருக்கும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சர்வீஸ் நல்லாருக்கும் அப்படின் சொல்லிட்டு அதனால தான் கால் பண்ணுறன் எனக்கு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு மைசூர் எக்ஸ்ப்ரஸ் ஜங்சனில் நிற்கும் அதுக்கு கொண்டு போய்விடணும் ஏன்னா இப்போவே வந்து நைட் ஒன்பது மணி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு பதினொன்ரைக்கா வந்திங்கனா என்ன பிக்கப் பண்ணி கொண்டு போயிவிட்டிங்கனா நல்லாருக்கும் ஆமாம்ங்க ஆமாம்ங்க மைசூர் தான் சரிங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவிங்க அதிகமாகதான் இருக்கு சரி பரவால்லங்க என்ன சேஃபாக கொண்டு போய்விட்டா ஓகே தான் ஆமாம் எம்ஜி ரோடு பாலக்கோடு எம்ஜி ரோடான வந்துருங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க சரிங்க ஆமாம் நாங்கள் ஒரு பத்து பேர் போகறோம் நீங்கள் அது எவ்வளோ சார்ஜின்றதை சொன்னிங்கன்னா பார்த்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க கண்டிப்பாக ஒரு பதினொன்ரைக்கெல்லாம் வந்துருங்க தூங்கிற போகறிங்க இது என்னோட நம்பரு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க என் பேரு மஞ்சுமாதான் எம்ஜி ரோட் பாலக்கோடு வந்திங்கனா சரிங் சரிங்க சரிங்க தேங்க்கி யூ